இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா இரவு நேரங்களில் எந்த பறவைகளும் பார்க்க முடியாது அப்படி பாத்தோம்னா அப்படிப்பட்ட பறவை வந்து ஆந்தை ஒன்று மட்டுந்தான் இருக்கும் ஏன்னா மிச்சம் எந்த பறவையாக இருந்தாலும் எந்த வெளிநாட்டு பறவையாக இருந்தாலும் சரி உள்நாட்டு பறவையாக இருந்தாலும் சரி அந்த பறவைகள்லாம் பார்த்திங்கனா இரவு நேரங்களில் எல்லாமே அது அது கூட்டில் அடைஞ்சிரும் அதனால மேக்ஸிமம் எந்த பறவைகளையும் பார்க்க முடியாது குறிப்பாக சொல்லப்போனால் இரவு நேரங்கள்லாம் ஆந்தை இந்த மாதிரி சில பறவைகள்லாம் இருக்குது அதை மட்டுந்தான் இரவு நேரங்களில் பார்க்க முடியும் பொதுவாக சொல்லப்போனால் ஆந்தைகள் அதிகமாக பார்க்கலாம் அதுக்குமேலே வேறு எந்த பறவைகளும் இருக்காது காடுகளில் அதுக்கு உண்டான வகையான பறவைகள்லாம் இருக்குது ஆனால் அதை இங்கே நம்மளால் பார்க்க முடியாது